நான் புக்கு அப்படின்னு அந்த மாதிரி தனியாக புக்கு அந்த மாதிரிலான் நான் படிச்சதில்லை படிச்சுருக்கேன் அப்படின்னா டெய்லியும் நாங்கள் நியூஸ் பேப்பர் வாங்குவோம் அதில் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் வாங்குவோம் அதில் புக் வரும் இல்லையா அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச புக் வந்து சிறுவர் மலர் தினமலர் எல்லாமே வாங்குவோம் சிறுவர் மலர் வந்து நான் அதிகமாக படிப்பேன் அதை வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு இது இருக்குது அது தான் அந்த பேப்பர் வந்தாலே அந்த புக் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மை ஒரு எண்ணம் வந்து எனக்குள்ளே தானாவே வந்துருந்தது அந்த புக்கை நான் இப்போ வரைக்குமே நான் படிச்சுட்ருக்குறேன் சிறுவர்மலரில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களோடய பள்ளிப்பருவத்தை இல்லை தங்களோடய அனுபவத்தை வந்து அதில் சொல்லுவாங்க அதில் சொல்லி எழுதிருக்கிறது வந்து ஒவ்வொன்றும் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி நான் போன இந்த இடத்துல இப்படி ஆயிடிச்சு இதுக்கு பதிலாக இந்த மாதிரி யோசிக்கலாம் அப்படிங்கிறது வந்து எனக்கு அந்த புக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறோம் அந்த புக்லேவும் டிரா படம் வரைகிறது கலர் கொடுக்குறது அப்புறோம் பிச்சி பிச்சி போட்டுருக்குற எண்களை எல்லாம் எடுத்து ஒன்று போல் இருந்து ஒரு கதை உருவாக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் இடமிருந்து வலம் வலமிருந்து இடம் மேலேருந்து கீழ் கீழேருந்து மேல் அந்த மாதிரி எல்லாம் அதில் நம்மளுக்கு அறிவுக்கான ஒரு இது இருக்கும் செயல்படுற மாதிரி ஒரு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த இதெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் இளைஞர் மலர் அந்த புக் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி பேப்பரில் வர புக்கு தான் நான் படிச்சிருக்கிறேன் தனியாக புக்கு அப்பிடிலாம் நான் படிச்சதில்லை இந்த புக்லேயும் நிறையா நம்மளுக்கு யூஸ் தேவைப்பட்றதுக்கான அறிவுக்கான ஒரு எல்லாமே இந்த சின்ன சின்ன புக்லேயே இருக்கும் வாரந்தவராமல் அந்த புக்கு வந்துகிட்டே இருக்கும் அந்த புக்கில் வந்து சிறு கதை வந்து சிறுவர்கள் கதையே அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்ச கொஞ்சமாக போட்டுருப்பாங்க அதெல்லாம் வந்து தொடரும்னு சொல்லி அப்படியே முற்றுப்புள்ளி தொடரும் அப்படின்னு சொல்லி வச்சுடுவாங்க அப்போலாம் நான் யோசிப்பேன் இந்த கதையை ஏன் ஃபுல்லாக போட மாட்டுக்கிறாங்க இந்த கதை படமாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்பிடிலாம் நான் நினச்சிருக்குறேன் நான் யோசிச்சுருக்கேன் இந்த மாதிரி இந்த கதைங்க வந்து படமு படம் எடுக்கிற மாதிரி ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் எடுத்தாங்க அப்படின்னா எந்த லெவலில் இந்த காலத்து கதை வந்து நம்மளுக்கு நிறையா எடுப்பாங்க இந்த கதை வந்து தொடரும்னு வைக்காமல் ஒரு ரெண்டு மணி நேரம் பார்க்குற கதை மாதிரி இருந்தால் தொடரும் தொடரும்ங்கிறத முற்றுப்புள்ளியாக வச்சுட்டாங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்பிடிலாம் நிறையா நினச்சிருக்குறேன் அப்புறம் தினத்தந்தி பேப்பரில் வந்து விக்ரமாதித்தன் கதையை போடுவாங்க ஒன்று கன்னித்தீவு கன்னித்தீவு கதையை வந்து இன்னமுமே முடியாமல் இருக்குது அந்த ஒரு கதையை வந்து படமாக பார்க்குனுன்னு நான் ரொம்ப வி நினச்சிருக்குறேன் புக்கு படிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷய விஷயம் அது புக்கு படிக்கிறதில் வந்து நிறையா அறிவு நம்மளுக்கு வளரும் புதிய புதிய கற்பனைகளெலாம் நம்மளுக்கு நிறையா வரும் இந்த இந்த கதையை வந்து நம்ம இந்த மாதிரி கொண்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே நம்மளுக்கு வரும் ஒரு கதையை படிக்குபோதோ இல்லை ஒரு ஒருத்தரோடய வாழ்க்கை இதை வாழ்க்கை வரலாறை நம்ம படிக்கும் போதோ அது வந்து தோணும் அவங்க அந்த வாழ்க்கை வரலாறில் நான் இந்த மாதிரி பண்ணுனேன் அப்படின்னு அவங்க எழுதியிருக்கும் போது நம்ம படிச்சுட்ருக்கும் போதே நம்மளுக்கு ஒன்று தோணும் இவங்க ஏன் இந்த மாதிரி பண்ணிணாங்க வேறு மாதிரி பண்ணிருந்தால் நம்ம நினக்கிற மாதிரி பண்ணிருந்தால் இது கரெக்டா போய் முடிஞ்சுருக்குமே அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளுக்கு நிறைய தோணும் அதனால் புக் படிக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிறுவர்மலர் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச புக்கு இப்போ வரைக்குமே அந்த புக்கு வந்து வந்துகிட்டே இருக்குது பேப்பரில் சிறுவர் மலராக இருக்கட்டும் இளைஞர் மலராக இருக்கட்டும் எனக்கு ரொம்ப அது என்ன பண் என்ன சொல்கிறது அது அந்த புக் அந்த அந்த கழ கிழம வந்து வந்துச்சுன்னா அந்த புக்கு வரும் அப்படிங்கிற ஒரு ஆவலோடய நான் எதிர்பார்த்துட்டு இருப்பேன் ஏன்னால் அந்த புக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்கும்